நான் சுய உதவி குழுவில் உறுப்பினைய உறுப்பினராக வை வைத் இருக்கிறேன் நான் என் என் முல் நான் ஒரு குழுவை அமைத்து என் பொறுப்பில் வைத்திருக்கிறேன் சுய உதவி குழுவில் தலைவியாகவும் இருக்கிறேன் என்னுடன் என்னு என்னுடைய குழுவில் இருபது உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் மாதம் மாதம் சேமிப்பு ஒவ்வொருத்தரும் சேமிப்பாக ஒரு ரூபாய் இரநூறு ரூபாய் செலுத்துகிறார்கள் சந்தாவாகவும் பத் இப்போ சந்தாவாக பத்து ரூபாவும் இரநூத்தி பத்து ரூபா ஒவ்வொருத்தரும் போட்டு இந்த குழுவில் நிறையாவும் பணத்தை மாதம் மாதம் குழுவில் அதிக அதி அதிகரித்து கொண்டே இருக்கிற மாதம் மாதம் ஒரு தொகையை பேங்க்கில் போட்டுவிட்டு அந்த பணம் வந்து மா மாதம் மாதம் தொகை அதிகரித்து கொண்டே அதை வந்து மக்களுக்கு பய உதவி மக்களுக்கு உதவு ஒரு ரொம்ப உதவியாக இருக்கும் பணம் வந்து அந்த பணம் சுய உதவி குழு மூலம் வந்து பேங்க்கில் வந்து லோன் வாங்கி கொடுக்கிறோம் மக்கள் வந்து குழந்தைங்களுடைய படிப்பு ஒவ்வொரு உறுப்பினர்களும் அவங்க படிப்பு செலவுக்கு ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே வந்து பணத்தை வந்து வாங்கி பயன்படுத்திக்கிறாங்க ஏ ரொம்ப முடியாத ஏழைங்களாக உள்ள குடும்பங்களுக்கு இந்த பணம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கிறது அவங்க குழந்தைங்க படிக்கிறதுக்காகவும் மற்றபடி அவங்களுக்கு ஏதோ ஒரு குழந்தையை திருவ அவங்க வீட்டில் ஒரு திருமணம் நடக்குது அந்த இதுக்கு ஏதாவது ஒரு உதவியாக இந்த பணம் இருக்கும் என்பதற்காக எல்லாேரும் மா மாதம் மாதம் ஒரு சேமிப்பு தொகை போட்டு அந்த சேமிப்பு பல மடங்காக பெருகி அதிலிருந்து வந்து நாங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதம் இவ்வளோ இது தொகை வேணும் யார் ரொம்ப கே க கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கே தேவைப்பட்றப்ப அந்த பணத்தை ஒரு தொகையை அவர்களுக்கு கொடுத்து அவங்க மாதம் மாதம் குறைந்த வட்டிக்கு வெளியில் எல்லாம் போய் வா வா பணம் வாங்கினா ரொம்ப வட்டி அதிகமாகிடுது ஒன்றும் பண்ண முடியல அப்படின் சொல்லும் போது சரி நாங்கள் வந்து இந்த எங்களுடைய பணத்தை சேமிச்சு வெச்சுருக்க பணத்தையே ஒவ்வொரு ஒவ்வொருத்தவர்களுக்கு மாதம் இந்த மாதம் ஒருத்தவங்களுக்குனால் அடுத்த மாதம் தேவைப்பட்றவங்களுக்கு கொடுக்கறது அதன் மூலம் ஒரு வட்டி வந்து கம்மி வட்டியாக கொடுத்து அதன் மூலம் பணத்தை வந்து பெருக்கி அதிகமாக வைத் வைத்திருக்கிறோம் எங் நாங்கள் வங்கியில் போட்டு அப்படி இருக்கும்பொழுது வன் வங்கியிலே நாங்கள் தனி எல்லாேரும் சேர்ந்து ஓ லோன் வாங்கி அதிலே ஒரு பெரிய தொகையாக கொடுக்கறாங்க அது தேவைப்பட்றவங்க இ பிரிச்சு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு உதவியாக இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த பணம் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது